நான் ஆன்லைனில் சாரீ ஒன்று ஆடர் போட்டிருந்தேன் அதை ஒரு டைம் வியர் பண்ணிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிணேன் கலர் ஃபுல்லாக ஃபே ஃபேடாகிடுச்சி அதுப்போக ஸ்டிச்சிங்கும் ரொம்ப ஒரே ஒரு சிங்கிள் தையல் மட்டும்தான் போட்டிருந்தாங்க அது ரொம்ப பேடாக இருக்குது கலர் ரொம்பவுமே மங்கிடுச்சி